விழுப்புரம் மாவட்ட இயற்கை வளங்கள்னு பார்த்தீங்கனா ஆற்று மணல் சிலிக்கான் மணல் கல் குவாரி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் களிமண் ஸோ இதையெல்லாம் இருக்கும் அது மாதிரி பார்த்தீன்னா என்ன சவால்னால் இதெலாம் அதிகமாக அந்த வள இயற்கை வளங்களை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறத்துனாலையே பார்த்தீங்கனா அந்த இடத்தில் நிறைய பாதிப்பு காற்று மாசுபடுது இப்போ கல் குவாரினால் காற்று அது எடுக்க அதிகமாகவே அதை க்ளீநப் சுற்றி ஒரு இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கனா நிறைய காற்று மாசுபாடு ஏற்படுது களிமண்ணை நாங்கள் அதிகமாக எடுக்கிறதுனல சரியான விவசாயம் வந்து பண்ணமுடியாததுனால் பாதிப்பு ஏற் ஏற்படுது அதுக்கு அப்புறம் சுடு மணல் இப்போது எடுக்கிறோம் சிலிக்கான் மணல் எடுக்கிறோம் அதுமாரி பார்த்தீங்கனா இப்போது ஆற்று மணல் எடுக்கும்போது தண்ணி நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக போய் கீழே இறங்கிவிடுது ஸோ இந்த மாதிரி சவால்களை எதிர்பார்க்குறோம் நிலத்தடி ஏதேனும் இப்போது நீர் ஆதாரங்கள் பார்த்தீங்கனா இப்போது தென்பெண்ணை ஆறு மலட்டாறு நியூடோறு தே ஏரி ஸோ இதையெல்லாம் இருக்குது அதேமாதிரி பார்த்தீன்னா இதை சரிவர நாங்கள் பராமரிக்க நகராட்சி பராமரிக்குதான்னு கேட்டிங்கானால் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பராமரிப்பாக அது சுத்தப்படுத்துகிறாங்க அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு வரத்து எல்லாமே வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறாங்க அது வந்து டெய்லி பேசிக்ஸ் பராமரிப்பு பண்ணங்கன்னால் இன்னும் நல்லா இருக்கும் சுற்றுப்புறசூழலும் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்கும்ங்றதும் இன்னும் மக்கள் நலனுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த சுற்றுப்புறசூழல் இன்னும் இதை தானே இருக்குது நல்ல வெச்சுக்கறதுக்கும் இது பெரிதும் உதவும்